எங்கள் பயிர்களை பாதிக்கக்கூடிய வானிலை பார்த்தீங்கன்னா மழை ஒன்று மேஜர் மழை பேஞ்சுச்சுன்னால் இப்போ நெல் பயிர் விதைச்சுருக்கோம்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்பிருச்சுன்னா அது ஃபுல்லாக அழுகிவிடும் ஒரு நாலு அஞ்சு நாள் கண்ட்டினியூஸாக மழை பேஞ்சதுனாலே நெல் ஃபுல்லாக அழுகிவிடும் அது எப்படி சேஃப்ட்டி பண்ணணும்னால் அப்போது போய் அணையை உடச்சி தண்ணியை திறந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்படியும் மழை பேஞ்சுருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அணை நல்லா உயரமா கட்டி தண்ணி போகிற மாதிரி அவுட்லெட் பைப் வச்சு பாதுகாக்கணும் அப்புறம் பூச்சிகளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி தாங்க போட முடியும் வேறு வழியே இல்லை அது இப்போ வேணும்ன்னால் இது ஆர்ட்டிஃபிஷியலாக அல்லது இயற்கையாகவே பண்ணுற மாதிரி மாட்டு சாணம் ஃபிஷ்ஷோட இது எல்லாத்தையும் ஃபிஷ் செத்ததுக்கு அப்புறம் அது தலை அதெல்லாம் வச்சு வேப்பங்காய் இருக்குது அது வேப்பந்தழைலாம் அரைச்சு அதை ஒரு பூச்சிக்கொல்லியாக ரெடி பண்ணி போட்டால் ஓரளவுக்கு அதை பூச்சிக்கொல்லியை கட்டுப்படுத்த முடியுது அப்புறம் பார்த்தீங்களா இது ஆடு மாடு ஏதாவது வந்துச்சுன்னால் அது கொஞ்சம் சாப்பிட்டுது மற்றபடி எதுவும் இல்லை அது வந்து ஆடு மாடுக்கு பயம் இல்லாமல் இருக்க சாப்பிடாது சுற்றி ஃபென்சிங் கேபிள் போட்டு சேஃப்ட்டியாக வச்சுருப்போம்